சின்ன வயசுலருந்தே யோகா பண்ணுறனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நான் சின்ன வயசுலருந்தே யோகா பண்ணிகிட்டு தான் இருந்தேன் எனக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீலாகுது அதுல கண் பயிற்சி காது பயிற்சி மூக்கு பயிற்சி இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது கண் பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தூரப்பார்வை கிட்டப்பார்வை அது இருக்குது இந்த இந்த கண்ப்பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்பளுக்கு தூரப்பார்வையும் கிட்டப்பார்வையும் நல்லாவே தெரியும் அதற்கப்புறோம் மூச்சுக்காற்றுப்பயிற்சி மூக்கு மூலமாக நம்ப ஒருக்கு ஒரு மூக்கு மூலமாக நல்ல மூச்சை இழுத்து விடுறது ரெண்டு மூக்கு வழியாக இழுத்து விடுறது இதனால் நம்பளுக்கு நல்லா மூச்சு விட முடியும் அப்புறம் தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறது மூலமாக நம்ப மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இதயத்துடிப்பு நல்லா சீராக இருக்கும் நம்ம ரொம்ப அமைதியாக ஃபீலாவுலாம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எல்லாத்துலையும் கான்சண்ட்ரேஷன் பண்ணலாம் நல்லா படிக்கலாம் யோகா பண்ணுறது மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது அப்புறம் பெரியவங்களும் இது பண்ணுறது மூலமாக அவுங்களுக்கு ப்ரெஷ்ஷரு சுகரு இதெலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் நல்லா அமைதியாக உக்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம்